காலப்போக்கில் விவசாயம் ரொம்ப மாறிடுச்சு அந்த காலத்துலெலாம் வந்து விவசாயம் பண்ணுறதுக்குனே வந்து நிறையா வழிமுறைகளெலாம் வச்சுருந்தாங்க ஒரு பயிர் அப்படின்னு சொன்னால் அந்த பயிரை எத்தனை நாளில் வந்து விதைக்கணும் எவ்வளோ தண்ணி விடணும் எந்தெந்த அந்த பயிருக்கு எதெல்லாம் போட்டால் உரமாகும் இயற்கையில் என்னென்ன உரங்களெலாம் கிடைக்கும் அதெல்லாம் தேடி தேடி ஒரு நல்ல விவசாயி அதெல்லாம் தேடி தேடி போட்டுட்டிருந்தான் ஆனால் இப்போது எப்படின்னா பாரம்பரிய விவசாயம் அப்படிங்கிறது ஒன்று இப்போது எனக்கு தெரிஞ்சு கிடையாது அது அழிக்கப்பட்டு விட்டது இப்போ தான் மார்க்கெட்டில் சந்தையில் நிறைய ரசாயனங்கள் அந்த மாதிரிலாம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வளர்ச்சி நல்லாயிருக்கும் ரசாயனத்தை நீங்கள் பயன்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனா உங்கள் விளைச்சல் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து அதில் ஒரு ஆரோக்கியமான ஒரு விளைச்சல் வரும் அப்படிங்கிறதுலாம் சொல்ல முடியாது இதே நீங்கள் பாரம்பரிய விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனால் அந்த விவசாயத்தில் வருகின்ற ஒரு காய்கறியோ நெல் மணியோ எதுவாக இருந்தாலும் அது வந்து எந்த விதத்துலேயும் உங்களுக்குப் பிற்காலத்தில் எந்த விதத்துலேயும் தீங்கு விளைவிக்கக் கூடிய ஒரு இதுவாக இருக்காது ரசாயனத்தோடு இருக்கிற உணவு உங்களுக்கு இப்போ கிடைக்கிதுனா நீங்கள் அதை சாப்பிடும் போது சுவையாக அதில் ஒரு சுவை கிடைக்கும் அந்த சுவை வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் ஏதேனும் ஒரு தீங்கை விளைவிக்கும் கண்டிப்பாக பிற்காலத்தில் அதனால் ஒரு பிரச்சனை வரும் இயற்கை முறை விவசாயத்தில் அந்த மாதிரி தீங்குங்கிற ஒரு ஒரு இதே கிடையாது தீமை இல்லாத ஒரு விவசாயம் தான் பாரம்பரிய விவசாயம் நீங்கள் பழங்காலத்தில் சில விவசாயிகளின் கதைகளெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்றைக்கி நிறையா பேர் வந்து தண்ணியோடய நீர் மட்டம் அடியில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கே இன்றைய காலங்களில் நிறைய ஆய்வுகள் நிறைய கருவிகளெலாம் உபயோகிக்கிறீங்க ஆனால் அந்த காலத்தில் ஒரு விவசாயி எங்கே கிணறு வெட்டலாம் அப்படிங்கிறத ஒரு எளிமையான முறையில் கண்டுப்பிடிச்சான் அது எப்படின்னா ஒரு மாடு ஒரு நாலு அஞ்சு மாடை ஒரு இடத்துல மேய விட்டிருவாங்க அது காலையிலேருந்து மாட்டோடய வேலை என்ன காலையிலேருந்து மாலை வரை மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் மாலை ஆனவொடனே இவங்க திருப்பி அங்கேருந்து மாட்டை கூட்டிட்டு வந்து வீட்டில் கட் தொழுவத்தில் கட்டிடுவாங்க அது எப்படி கிணறு வெட்டுற இடத்த கண்டுப்பிடிப்பாங்கன்னா மாடு அந்த அந்த வயலோ ஒரு இடமோ அந்த இடத்துல வந்து மேய்ஞ்சிக்கிட்ருக்கும் எங்கே அவங்களுக்கு கிணறு வெட்டணும் அப்படிங்கிறது தெரியணுன்னால் அந்த மாட்டை அந்த வயல்லேருந்து எடுத்து போய் எந்த இடத்துல கிணறு வெட்ட போகிறாங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு குச்சின்னு சொல்லுவாங்க அந்த குச்சியில் கயிற்றை கட்டி அந்த மாட்டை அந்த இடத்துல விட்டுருவாங்க அந்த மாடு அந்த இடத்த நல்லா மேய்ஞ்சிட்டு அது ஒரு இடத்துல வந்து படுக்கும் அது அந்த இடத்துலயோ அந்த அவங்க கட்டியிருக்க இடத்துலயோ ஒரு இடத்துல வந்து அது படுக்கும் அந்த படுத்த இடத்துல தான் எப்போதுமே கிணறு வெட்டுவாங்க ஏன்னால் மாடு புல்லை மேயிறதுனால் அதுக்கு அந்த புல்லில் இருக்கற ஈரப்பதம் நன்றாக தெரியும் அது அந்த புல்லை மேய்ஞ்சிட்டே வரும்போது காய்ஞ்ச புல் எது ஈரமாக இருக்கிற புல் எதுனு அதுக்கு நன்றாகத் தெரியும் அதே மாதிரி மாடு படுக்கிற இடத்துல ஈரமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அது ஒரு எப்படி சொல்கிறது என் தாத்தா எங்கிட்ட சொன்னது மாடு எங்கே படுக்குதோ அது வந்து ஒரு ஈரமான இடத்துல இருக்கும் அந்த இடத்துல தான் அப்போதெலாம் கிணறு வெட்டி பழகியிருக்காங்க ஆனால் இப்போதெலாம் கருவியை வச்சு தண்ணியை கண்டுப்பிடுச்சாலும் நூறு அடி நூற்றி இருபது நூற்றி நாற்பது அடின்னு போயிட்டிருக்கு இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம் நீங்கள் பாரம்பரிய பாரம்பரிய விவசாயத்தை விட்டது தான் ஒரு முக்கிய காரணம் பாரம்பரிய விவசாயங்கள் தொடர்ந்து இருந்துச்சுனால் இன்றைக்கி நாட்டில் பல காய்கறிகள் அழிந்திருக்காது இன்றைக்கு இருக்கக்கூடிய புது புது நோய்கள் அதெல்லாம் வந்துருக்க வ வந்துருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளே கிடையாது நீங்கள் ஆரோக்கியமான உணவு உட்கொள்ளணுன்னு நினச்சிங்கனா பாரம்பரிய விவசாயத்தை கண்டிப்பாக கடைபிடித்தல் வேண்டும் நீங்கள் பாரம்பரிய விவசாயத்தைக் கடைபிடிக்கிறதை விட்டுட்டிங்கனால் உங்களுக்கு ஒரு சத்தான ஆரோக்கியமான உணவு கிடைக்காது ஆரோக்கியமான உணவு கிடைக்கலனா நீங்களும் ஆரோக்கியமாக வாழ முடியாது